என்னோட ஃபோனில் நெகட்டிவ்னா சார்ஜ் சீக்கரமாக டவுன் ஆயிரும் அது ஒரு நெகட்டிவ்வாக எனக்கு தெரிஞ்சது அப்புறோம் அது ப்ரைஸ்க்கு தகுந்தா மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம் அது தான் கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதற்கப்பறோம் டிஸ்அட்வான்ட்டேஜ்னா அதில் ஸ்டோரேஜ் சீக்கிரமாக ஃபில் ஆகிருது எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தால் கூட அதில் நிறையா குவாலிட்டியாக வரங் வரன்னால ஸ்டோரேஜ் சீக்கிரமாக ஃபில் ஆகிக்குது